எட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி எட்டு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழ்நூத்தி எழுபத்தி ஏழு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்து ஐந்தாயிரத்தி ஐந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு